இப்போ இந்தியாவில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழும் படிச்சுருக்கோணும் ஹிந்தியும் படிச்சுருக்கோணும் ஏன்னா தமிழ்நாட்டில் வேலை செய்றவங்களுக்கு இங்கே தமிழ் தெரிஞ் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அங்கே போய் படிச்சவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் வட மாநிலத்தை ஹிந்தி தெரிஞ்சிருக்ககணும் அதனால நம்ம ரெண்டுமே படிச்சிருக்கணும் இப்போ நம்ம வட மாநிலத்துக்கு நம்மளுக்கு போஸ்டிங் போட்டாங்கன்னா நம்மளுக்கு ஹிந்தி தெரியணும் அதேமாரி வட மாநிலத்துக்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தமிழ் தெரியணும் அதனால் நம்ம ரெண்டு மொழியுமே படிச்சு வச்சிக்கறத வந்து நம்மளுக்கு நல்லது தான் அதனால நம்ம ஹிந்தி பேசணுனா நம்மளுக்கு ஹிந்தி படிச்சிருக்கணும் அதனால நம்ம ஹிந்தி பேசறதுனால வந்து நம்ம ஒன்றும் இதுன்னு கிடையாது தமிழ் பேசறதுனால புரியுது கிடையாது அதனால் எதுவுமே தெரிஞ்சு வச்சிக்க வந்து நம்மளுக்கு நல்லது தான் இப்போ நம்ம ஏ ஒரு வெளி பேங்க்குக்கே போனோம்ன்னா அங்கே ஹிந்திக்காரங்களை போஸ்டிங் போட்டுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசித்தான் ஆகணும் அதுக்கோசறோம் நம்ம வந்து ஹிந்தி பேசிக்கிறது வந்து நல்லது தமிழ் அவங்களுக்கும் அதேமாதிரி வட மாநிலத்துக்கு போனாங்கன்னா இப்போ நம்ம வெளியூர் டூரே போனோமுன்னா அங்கே நம்மளுக்கு எதோ ஒன்று ஆர்ட்ரே பண்ணனுனா நம்மளுக்கு ஹிந்தியில பேசணும் தெரிஞ்சிருந்தம்னா நம்ம ஹிந்தி பேசி இருந்தம்முன்னா நம்ம இந்திய அவங்களுக்கு ஆர்ட்ரு பண்ணுறதுக் நம்மளுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்